இங்கே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டேடியம் அந்தமாரிதிலாம் இல்லை ஆக்சுவலி நான் இருக்கிறது ஒரு வில்லேஜி தான் ஆனால் இங்கே வந்து இந்த கோவிலுக்கு முன்னாடியே ஸ்பேஸ்லாம் இருக்கும் ஸோ அங்கே வந்து பசங்க எல்லாருமே விளாடுவாங்க இப்போ இந்த பொங்கல் டைமில் விளாட்டுப் போட்டிலாம் நடக்குதுனால் கூட அங்கே தான் நடக்கும் அங்கே தான் பசங்களாம் விளாடுவாங்க